இப்போது மழைக்காலம் எப்படி இருக்குது அப்படின்னா மழைக்காலத்தில் மழை பெய்கிறது கிடையாது இன்னுமும் கூட இந்த சைடில் வெயில் அதிகமாக இருக்குது வெயில் வெயில்னால் வெளியே போகமுடியல டைல்ஸ் எல்லாம் சுடுகிற அளவுக்கு இருக்குது வெயில் அப்படியும் மழை வந்துச்சுனாலும் வந்து அது சும்மா தூறல் இல்லாட்டி வந்து சரியான அளவில் மழை பெய்யாமல் ஒரு அனலாக ஆக்கிடும் கொஞ்சமாக மழைப் பெஞ்சி ஸோ வந்து அது இன்னும் ஹீட்டை கிளப்பி உள்ளேயே இருக்க முடியாத அளவுக்கு ஆக்கிடும் இன்னும் மழைக்காலத்தில் வந்து ஒன்று மழை அதிகமாக பெய்ய ஆரமிச்சிடும் நவம்பர் மந்த்து டிசம்பர் மந்த்தில் ஏன்னா வெளியவே கால் வைக்க முடியாத அளவுக்கும் தே தேங்குகிற அளவுக்கு மழை அதிகமாக வந்துடும் அப்படி இல்லாட்டி வெயில் காலத்தில் வெளியவே போ கண்ணே திறக்க முடியாத அளவுக்கு வெயில் அடிக்கும் ஸோ வெயி மழைக்காலம் வந்தாலும் வெயில் தான் அடித்துக்கிட்டு இருக்குது அதனால் தண்ணியும் பற்றாக்குறையினால் கஷ்டப்பட்டுட்டிருக்கோம் இதெல்லாம் வந்து இருக்குது